எங்கள் எங்கள் மதத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாங்கள் கிறிஸ்மஸ் தான் வந்து ரொம்ப இதாக கொண்டாடுவோம் அந்த அந்த அதன்படி பார்த்தம் சொன்னா மதம் வந்து எப்பையுமே வந்து மக்களை ஒன்றிணைக்கும் ஏன் கேட்டிங்கன்னா எங்களோட கிறிஸ்மஸில் வந்து பார்த்திங்கன்னா நா நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹிந்துக்கள் இரு இருக்காங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அழைப்பு கொடுப்போம் கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து வருவாங்க நாங்கள் வந்து கூப்பிடுவோம் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவோம் அது அதுக்கு வந்து வந்து மதத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து ஏதா ஒரு திருமணங்கள் வைக்கிறோம் இல்லை வீடுகளில் ஏதாவது ஒரு பிறந்தநாள் நிகழ்வு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட திருமணத்துக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா யாருமே மதத்தை பார்க்கறது கிடையாது இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வருவாங்க நம்ம யாரோல்லாம் ஏ அழைக்கிறோமோ ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாருமே வந்து அந்த இதில் வந்து ஒன்றிணைவாங்க இது வந்து மதம் சார்ந்த வந்து நடக்கக்கூடியது கிடையாது இது வந்து திருமணம் அப்படின்னு சொன்னா அவங்களை அவ் அந்த திருமணம் செய்யக்கூடியவங்களாக வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாருமே வந்து திருமணத்தை நடத்தி வப்பாங்க அது வந்து ஒரு சந்தர்ப்பம் தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னா சில சில முஸ்லிம்ஸும் அதேபோல் தான் அவங்க இதில் அவங்க வந்து சில பண்டிகைகள் எல்லாம் ரம்ஜான் பக்ரீத்தெல்லாம் கொண்டாடும் பொழுது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடியங்களுக்கு வந்துவிட்டு சமைச்சு கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஹிந்துவாக இருந்தாலையும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சமைச்சி கொடுப்பாங்க அப்போ மதம் வந்து தெரியாது இப்போ கிறிஷ்டின் கிறிஸ்துவர்களுமே கூட பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வீதியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கேக்கு கொடுப்பாங்க அது வந்து ஒரு அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்பாடாக அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து அவங்க வீதியில் அதுக்கே கொடுப்பாங்க பிரியாணி செஞ்சு பிரியாணி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க இல்லைன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வந்து போய் அவங்க ஏதோ ஒரு அனாதை இல்லத்துக்கோ இல்லை ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கோ துணி வாங்கி கொடுப்பாங்க கேக்கு வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட நிறைய வந்து நடந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து மதம் சார்ந்து நடக்கறதில்லை இப்போ தெருவோர்ல இருக்கக்கூடிய இல்லை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏ தெருவோர்ல படுத்துட்டுருக்கவங்க அவங்களை போய் நீ என்ன மதம் நீ என்ன சாதி அவன் சாப்பாடு இல்லாம தெருவில் கிடக்கறான் அவன்கிட்ட போய் என்ன மதம் என்ன ஜாதி அப்படி எல்லாம் கேட்டாலே யாருமே உதவி செய்யறதில்லை சரியாக அவன் தெருவில் இருக்க ஒரு மனிதன் அப்படிங்கிறக்கு ஒசரம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கறாங்க உடை கொடுக்கறாங்க பாதுகாப்பு பண்ணுறாங்க இந்த மாதிரி வயதானவர்கள் இல்லத்தில் கூட்டிகிட்டு போய் அவங்களை சேர்க்கறாங்க அவங்களுக்கு வந்துவிட்டு கவுன்சிலிங் கொடுக்கறாங்க அதெல்லாம் வந்து யாருமே வந்து மதத்தை சார்ந்து பண்ணுறதில்ல அதெல்லாம் வந்து ஒரு சமூகம் சார்ந்த நே பிரச்சனைகள் அந்த சமூகத் சார்ந்த பிரச்சனைகள கொண்டு வந்து மக்களை வந்து யாருமே பார்க்கறதில்ல மதமெல்லாம் பார்க்காம தான் வந்து உதவி பண்ணுறாங்க சரிங்களா அந்த மாதிரி சந் அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் சரியா நிறையா வந்து காப்பகதுல எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருக்காங்க வயதானவர்கள் காப்பகம் இருக்கு முதியோர் இல்லம் இருக்கு அங்கெல்லாம் போய் யாருமே வந்து மதத்தைக் கேட்டு உணவு கொடுக்கறது கிடையாது அதெல்லாம் வந்து யாருமே மதத்தை கேட்கறது கிடையாது உணவு கொடுக்கறாங்க உடை கொடுக்கறாங்க அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு ஏற்றுக்கறாங்க இதெல்லாம் வந்து மதம்த்தை மீறி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகள் உதவிகள் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம் அது வந்து அவங்களுக்கு அவ இந்த இதை மாதிரி மற்றவிங்களுக்கு செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மன நிம்மதியாக இருக்கும் ஒரு திருப்தி கரமாக இருக்கும் நான் வந்து இவங்களுக்கு இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு திருப்திகரம் தானே ஒழிய மதத்தை பாத்தோ ஜாதியை பாத்தோ யாரும் வந்து எந்த உதவியும் செய்யறது கிடையாது இது வந்து இது வந்து நம்மளே வந்து உருவாய்க்கக்கூடாது இந்த மாதிரி மதம் சார்ந்து தான் நம்ம வந்து மதம் தான் வந்து மக்களை பிரிச்சு வைக்குது அப்படி அதெல்லாம் கிடையாது மதம் மதம் மதம் வந்து எப்போவுமே மக்களை ஒன்றிணைச்சிவிட்டு தான் இருக்கு எல்லா விஷயங்களையும் வந்து ஒன்றிணைக்க ஒன்றிணைச்சிகிட்டு தான் இருக்கு அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது சமுதாயத்துலையாகட்டும் குடும்பங்கள்லையாகட்டும் இல்லை மத ரீதியாக இருக்கக்கூடிய கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகள்லையாகட்டும் எல்லாருமே ஒன்று தான் ஏன்னா இப்போ வந்து ஒரு பிச்சை கேட்க போகறான் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஒரு கோயில் முன்னாடி இருந்தாலும் சரி ஒரு மசூதி முன்னாடியும் இருந்தாலும் சரி அவன் ஜா மதத்தெல்லாம் பார்த்து யாரும் பிச்சை போடுறது கிடையாது மனிதன் அப்படிங்கிற ஒரு மனதாபிமானத்தில் தான் அவங்களுக்கு உதவிகள் செய்யறாங்க இதுதான் வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதார்த்தங்கள்